இங்கே நம்ம சைடுல வந்து டேனிஷ் கோட்டை பூம்புகாரு இந்த சைடு தஞ்சாவூரு அரண்மனை சிதம்பரம் கோ பெரிய கோவிலு இங்கே தான் இருக்குது இதுதான் மேட்ரு